நான் ரொம்ப நாளாக ஓவிய வகுப்புக்கு போய்ட்டு தான் இருக்கேன் இந்த ஓவிய வகுப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ட்ராயிங் பண்ணுறது வந்து ஒரு ஆர்ட் அது வந்து ஒரு கலை அந்த கலையை கற்றுக்கணுன்னா நம்ம வந்து ரொம்ப பயிற்சி பண்ண தேவையில்லை நம்மளுக்குள்ள உள்ள கலையை நம்ம மனசார வெரு வரைஞ்சாலே ஒரு இதை வந்து வரைஞ்சிரலாம் அதுக்கு வந்து ஒர்க்ஷாப் வந்து ட்ரை பண்ணுன்னா வண்டி ரெ ரெடி பண்ணுறது நமக்கு நான் எனக்கு ரொம்ப ரொம்ப இஸ் இஸ்டமாக இருக்கும் வண்டி அந்த வண்டியை ரெடி பண்ணும்போது வர ஆனந்தம் நம்மளால ஒரு வண்டி ரெடி ஆனதில் ஒரு சந்தோஷம் அந்த ஒர்க்ஷாப் ஏற்பாடு செய்கிறதுக்கு நான் பல தடை முயற்சி பண்ணியிருக்கேன் அந்த பல தடவைன்னா ஒர்க்ஷாப் ரெடி பண்ணாலே நம்ம பாதி இதாயிடலாம் அதேமாரி ட்ராயிங்கும் அப்படி தான் ட்ராயிங் வரையிறதனால எனக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு மைண்ட் அப்சட்டாக இருக்கிறப்பெல்லாம் அந்த ட்ராயிங் வரையிறது ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்படுற நேரத்தில் ரொம்ப இளமையாக இருக்கிற நேரத்தில் இயல் இயல்பான துன்பமாக இருக்கிற நேரத்தில் எல்லா நேரத்திலையும் வந்து எனக்கு கை கொடுத்தது ட்ராயிங் தான் எனக்கு எப்பெல்லாம் கடுப்பாக இருக்கோ சும்மா இருக்கமோனு தோணுதோ அப்பெல்லாம் நான் வா ஓவிய வகுப்புக்கு போயிடுவேன் நான் அதிகமாக பள்ளிக்கூடத்தில் இருந்ததை விட ஓவிய வகுப்புக்கு சென்றது தான் அதிகம் அதிகமாக அப்படி ஓவிய வகுப்புக்கு சென்றதனால எனக்கு டே இன்னும் நிறைய அனுபவம் கிடைக்கும் ஓவியத்தை பற்றி எனக்கு அதிகம் அனுபவம் கிடச்ச மாதிரி ஒர்க்ஷாப் பற்றியும் எனக்கு அவ்வளோ அனுபவமும் கிடைச்சது நான் ஒர்க்ஷாப்பும் பார்ட்டைமாக ஒர்க்ஷாப் வேலை போய் அங்கே இங்கேயும் பார்த்ததுனால ஒர்க்ஷாப் வச்ச திறமை எனக்கு இருக்குது ஒர்க்ஷாப்னால எனக்கு வண்டி ரெடி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டி பைக்கிங் ரெடி பண்ணுறது ஓட்டுறது அந்த ஸ்கில்ஸ் ரொம்ப இருந்தாலே அந்த ஸ்கில்ஸை வச்சி நம்ம பெரிய இடத்துக்கு வேலைக்கு போகலாம் ஓவிய வகுப்பு வந்து எனக்கு எப்போதும் பிடித்த ஒரு வகுப்புனால் அது ஓவிய வகுப்பு தான் நானு அதிகமாக பள்ளி சென்றதை விட ஓவிய வகுப்புக்கு சென்றது தான் அதிகம் ஓவிய வகுப்பு மேற்கொண்டதனால நமக்கு அனுபவம் நிறையா கிடைக்கும் அந்த அனுபவத்தில் நம்ம எவ்வளோ இது பண்ணுறோம் இதுமாரி பண்ணுறதுலாம் இந்த ஓவிய வகுப்பிலே நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஒருத்தவங்க ஓவியம் ஓவியம் வரையிறப்ப அவங்க ஆர்ட்டில் அவங்க ஹார்ட் வரையிறப்ப நம்ம மனசார கவனித்தாலே அந்த ஆர்ட் நமக்குள்ள வாங்கி அந்த ஆர்ட்டை உள்வாங்கி அதை மனதார விரும்பி மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக்கி அந்த ஆர்ட்டை வரஞ்சாலே அந்த ஹார்ட் சூப்பராக வந்து வரையலாம் அதுமாரி ஓவியத்தையும் வரையணுன்னா நமக்கு வரைகிறதுங்கிற வரைகிறது எல்லாருக்குமே பிடிக்கும் அதில் எனக்கு பிடிக்கும் அப்போ நம்ம வரையிறதனால வந்து ஒரு விஷயத்தை வரைகிற வரைஞ்சி காட்டி அது நாலு பேரை சந்தோஷப்படுத்துகிறது ஓவிய வகுப்புக்கு போனாலே ஒரு ஹேப்பினஸ் தான் ஓவிய வகுப்பு வந்து ஓவிய வகுப்பால் வரைகிறப்ப அந்த ஸ்கெட்ச் பென்சில் எல்லாம் ஒரு கலைத்திறனால் தான் இதுக்கு ரெடி பண்ண முடியும் நம்ம ஒரு பொருளை வரைகிறப்ப அந்த பொருளை பற்றி அப்படியே வரையணுன்னு ஆசைப்படுவோம் ஆசைப்பட்றப்ப அந்த பொருளை ஒரு நல்லா ஓ கண்ணால் பார்த்து உள்வாங்கி பெ ஒருநிலைப்பெற்று அந்த பொருளை பார்த்து வரைஞ்சாலே நம்ம அந்த ஓ பொருளை வரைஞ்சிரலாம் அந்த பொருளை வரைகிறப்ப அதில் உள்ள அனுபவம் நிறையா கிடைக்கும் அதேமாதிரி ஒர்க்ஷாப் வைக்கிறதனால நமக்கு நல்ல கா காசு சம்பாதிக்கிலாம் ஒர்க்ஷாப் வச்சா இந்த வண்டி எப்படி ரிப்பேர் ஆகி வர வண்டி எல்லாம் சரி பண்ணுறதுக்கு வீட்டிலருந்து கொஞ்சம் ஆர்வம் நிறையா இருக்கும் அப்படி பண்ணுறப்ப அந்த வண்டியை கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணிக்கொடுத்து அந்த ஆளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வண்டி ரெடி பண்ணுறதுக்குனு ஒரு ஆர்வம் எதனாலனா அந்த ஆர்வம் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த ஆர்வத்தை பார்த்துக்கிட்டே உக்காந்துருந்தோனா எதுவும் பண்ண முடியாது ஓவியம் என்பது ஒரு கலை அந்த கலையை பார்த்து நம்ம இது பண்றதனால அந்த கலை நமக்கு வந்து ஓவியத்தை விடக்கூடாது ஓவியத்தை வளர்த்து கொண்டே இருக்கணும் அந்த ஓவியம் தான் நம்மளை கை கொடுக்கும் ஓவியத்தை வரையிறதனால நமக்கு நல்ல பண்புகள் நல்ல பண்புகள் நிறையா கிடைக்கும் அந்த ஓவியம் நமக்கு நல்லா கை கொடுக்கும் ஒரு சித்திரத்தை பார்த்து வரைஞ்சிட்டு நம்ம சித்திரம் வரையணும் சித்திரம் வரையணுன்னு ஆசைப்பட்றது தப்பில்லை அந்த சித்திரத்தை பார்த்து நல்லா உள்வாங்கி மனதார விரும்பி வாங்கி வரஞ்சோன்னா அந்த ஓவியம் நமக்கு நல்லா வரும் அந்த ஓவியம் எப்பொழுதும் நல்லதாக தான் இருக்கும் அந்த ஓவியம் அப்படி தான் இருக்கணும் அந்த ஓவியத்தை பார்த்து வரையிறதனால நம்ம அப்படி தான் வரையணும் அதனால் அந்த ஓவியத்தை கைவிடக்கூடாது எனக்கு மிகவும் பிடித்தது ஓவியமும் ஒர்க்ஷாப் வைக்கிற அனுபவமும் எனக்கு ரொம்ப நாளாகவே அந்த ஆசை இருக்குது